ம் ஓம் சக்தி ஹெல்த்துகேருங்களா எங்களுக்கு ஒரு எம்மர்ஜன்சியாக ஏபி நெகட்டிவ் வந்து ஒரு ரெண்டு யூனிட் வேணுங்க ஆனால் உங்க சென்டரில் இருக்குங்களா நாங்கள் வந்து இங்கே தர்மபுரியில இருந்து பேசுகிறங்க எங்கள் சொந்தக்காருக்கு ஒருத்தருக்கு உடம் சரி இது அடிப்பட்றுச்சிங்க அதனால் ஏபி நெகட்டிவ் வந்து ரெண்டு யூனிட் வேணும்ன்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் இங்கே ஜிஹச்சில தான் அட்மிட் பண்ணிருக்கோம் அவங்களுக்குக்காக தான் தேவைபடுத்து அதனால் உங்க சென்டரில் இருக்குங்களா கேட்குளாண்ட்டு கால் பண்ணங்க எனக்கு எமர்ஜன்சியாக வேணுங்க ஒரு ஒன்னவர்குள்ளே எங்களுக்கு கிடைக்குறமாரி நீங்கள் கொடுக்குணும் ஓகே அப்டிங்களா சரிங்க நான் உங்ககிட்ட டெஸ்டு ரெண்டு பேர் நான் உங்களுக்கு எமர்ஜன்சியாக அமிசிவிட்ரங்க எங்களுக்கு சரிங்க கொடுக்குறோம் ஆ கொடுக்குறங்க நான் பேசிவிட்டு உடனே உங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்குலாம் ரெடியாக இருக்கு இந்த ரத்தம் இல்லருக்கிறத்காகத்தான் வேறு குரூப்பில் இருக்கிறது நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டு யூனிட் வேணுங்க ஆமாம் ஆமாம்ங்க இந்த நம்பருதாங்க ம் இல்லைங்க நாங்களே வரோம் நாங்கள் வந்து எங்களுக்கு எமர்ஜன்ஸியாக வேணும் நாங்கள் வந்து ஹாஸ்பெட்லேந்து அதற்கான ஏற்பாடு பண்ணிக்கொடுக்குரோங்குறாங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் உங்களுக்கு ரத்தம் வந்து கொடுக்குனு இல்லிலயா அவுங்கள கூட்டு வந்துட்டு நாங்கள் அத வாங்கிட்டு வந்துரோம்க நாங்கள் இன்னும் ஒரு வந்துருவோங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிசத்தில் கூட கிளம்பிருவோம் வந்துருவோங்க எமர்ஜன்சியாக தேவைப்படுது அதனால் தான் ஆ சரிங்க ஓகேங்க ஆ தேங்ஸ்ங்க ஓகே நன்றி